என் குழந்தைங்கள் ஒய்வு நேரத்தில் டிவி பார்ப்பார்கள் செல்ஃபோன் பார்ப்பார்கள் செல்ஃபோனில் கேம் ஆடுவாங்க சைக்கிள் ஓட்டுவாங்க சின்ன சைக்கிள் வீட்டுக்குள்ளேயே ஒட்டிக்கிட்டு இருப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை அழைச்சிட்டு வந்து கேரம் போர்டு ஆடுவாங்க பால் விளையாடுவாங்க ஓட்டப்பந்தயம் நோட்டு பென்சில் வச்சுக்கிட்டு ட்ராயிங் வரைஞ்சு கொண்டு இருப்பார்கள் டிவியில் பேசும் படம் பார்ப்பாங்க செல்லில் வந்து செல்லில் கேம் ஆடுவாங்க அந்தக்காலத்திலல்லாம் பிள்ளைங்க கூட வெளியில் வந்து ஓடி பிடிச்சி விளையாடுவோம் இப்போ வந்து எல்லாமே ஃபோன் இதாக போய்விட்டு பிள்ளைங்க ஃபோன்னை வச்சுக்கிட்டே அதில் கேம் விளையாடுவது படம் பார்க்குறது இதெல்லாம் இதுமாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஓய்வு நேரத்தில் வந்து பிள்ளைங்கள அழைத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே கேம் கேரம் போர்ட் ஆடிக்கொண்டு இருப்பார்கள் நோட்டு பே பேனா பென்சிலை வச்சுக்கிட்டு நல்லா படமாக ட்ராயிங் பேட்டு பால் அடிக்கிறது இதுதான் அந்த காலத்தில் எல்லாம் வந்து சும்மா ஓடி பிடிச்சி பிள்ளைங்களோட பேசிக்கிட்டு உக்காந்திருக்குறது பாட்டிங்க இருந்தால் கதை சொல்ல சொல்வது இப்போ எல்லாம் செல்லை வச்சுக்கிட்டே படம் பார்க்குறது அது டிவி இது பார்க்குறது அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது